நான் கடைசியாக படித்த புத்தகம் திருக்குறள் புத்தகம் ஆகும் திருக்குறள் புத்தகம் எனக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியது என்றால் அதில் சொல்லப்பட்ட அனைத்துக் கருத்துக்களும் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் ஆகும் வா வாசிக்கும் போதே அதன்படி கட நடக்க வேண்டும் என்று எண்ணம் தூண்டும் அதில் உள்ள வார்த்தைகளுக்கு நல் நல்ல வார்த்தைகள் வந்து எனக்கு ஆறுதலாக இருக்கும் கடினமான சூழ்நிலையை கூட அது வந்து மேற்கொள்ளற்கு உதவியாக இருக்கும் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் எதைக் கேட்க வேண்டும் என்று ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்குத் தேவையான அனைத்தும் அந்தத் திருக்குறள் புத்தகத்தில் இருக்கிறது நான் தினந்தோறும் திருக்குறள் புத்தகத்தை அந்தத் திருக்குறளைப் படித்து அதன் அர்த்தத்தையும் தெரிந்துக் கொள்வேன் தெய்வம் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லும் தி திருக்குறள் புத்தகம் எதை அறிந்திருந்தாலும் தெய்வத்தை அறியாவிட்டால் வாழ்க்கையே ஒன்றும் இல்லை தெய்வம் அறியாதவன் வ வாழ்க்கையை விட்டவன் என்றெல்லாம் அந்தத் திருக்குறளில் இருக்கிறது எந்த நூல்லேயும் சொல்லப்படாத அந்த நல்ல செய்தி எல்லாம் அந்தத் திருக்குறளில் உள்ளது திருக்குறள் புத்தகம் ந நன்மை தீமை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கின்றது சிறு குழந்தை பிறந்தது முதல் வயதான காலம் வரை உள்ள தேவையான அனைத்துக் கருத்துக்களும் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது மோம் ஒவ்வொரு நாளும் நம்மை என்னென்ன நம்ம வாழ்க்கைல எது ஆ கடந்து வருகிறோமோ அத்தனைப் பாதைகளுக்கும் ந நன்மை தீமைகளை எடுத்துச் சொல்லுகிறது திருக்குறள் புத்தகம் யாராகிலும் தீங்கு விளைவித்தால் அதைப் பொறுத்துக் கொள்வது நல்லது தலை சிறந்த பண்பு என்று சொல்லப்படுகிறது நம் நாவினால் மற்றவர்களைத் துன்புறுத்தக் கூடாது என்றும் அந்தத் திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ளது அனைத்து குறள்களும் எனக்கு வாழ்க்கையை அடிவெடுத்து வைக்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது நான் திருக்குறள் புத்தகத்தை எழுதிய திருவள்ளுவருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் அப்படியாக ஒவ்வொரு நம் வாழ்க்கையிலே பேசுவதற்கு எழுவதற்கு படிப்பதற்கு வேலை செய்வதற்கு அனைத்துத் தேவையான கருத்துக்களும் திருக்குறளில் உள்ளது திருக்குறளில் இல்லை என்று சொல்லம் சொல்லப்பட்ட கருத்துக்களே கிடையாது மக்களுக்குத் தேவையான அனைத்துக் கருத்துக்களும் திருக்குறளில் ஒவ்வொரு குறளிலும் சொல்லப்பட்டுள்ளது குறளுடைய ம அர்த்தத்தை நான் இணை இணையதளத்தில் பார்த்துத் தெரிந்துக் கொள்வேன் புத்தகத்தில் உள்ள பாத்திலும் பார்த்தும் தெரிந்துக் கொள்வேன் புத்தகம் இல்லா விட்டால் என்னுடைய மொபைல் ஃபோனில் உள்ள இணையதளத்தில் பார்த்து குறளுக்கு அர்த்தம் தெரியாவிட்டால் நான் தெரிந்துக் கொள்வேன் அவைகள் வந்து என்னை நன்றாக வளர்க்கிறது நான் நடக்க வேண்டிய வழிமுறைகளைச் சொல்லித் தருகிறது அதனால் அதிகமான நன்மை பெறுகிறேன் திருக்குறள் புத்தகம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய குழந்தைகளுக்கும் அவற்றை நான் கற்றுக் கொடுக்கிறேன் பிள்ளைகளுடைய கடினமானப் பாதையை எப்படி அந்தப் புத்தகத்தில் உள்ள குறளின்படி ஆண்ட கடந்து செல்லலாம் என்று சொல்லி கொடுக்கிறேன் ஒவ்வொரு குறளும் மொ அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல் உதவியாக இருக்கிறது